ஹலோ யாருங்க ஆமாம் நீங்கள் யார் பேசுறது சரிங்க சார் ரமேஷ்ங்களா ஓ சரி சரி சொல்லுப்பா சரி சரி சமைச்சுர்னும் எத்தனை பேருக்கு சமைக்கணும் அறுபது பேரா சரிப்பா சமைச்சர்லாம் எந்த மாதிரி சமைக்கணும் நான் வெஜ்ஜா வெஜ்ஜா ரெண்டுமே வேணுமா சரிப்பா சமைச்சர்லாம் ஸ்வீட்டு எந்த மாதிரி வேணும் லட்டு அந்த மாதிரியா சரிப்பா சமைச்சர்லாம் நாங்கள் வந்து நான் வெஜ்ஜுக்கு தனியாக வெஜ்ஜுக்கு தனியாக வாங்குவோம் இப்போ நான் வெஜ்ஜுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஐயாயிரம் வரும் ஒரு ஆளுக்கு வந்து நூறுவானு கணக்கு போட்டால் ஐம்பது ஐம்பது பேர்த்துக்கு அப்புறம் வெஜ்ஜுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூவாய்னு கணக்கு போட்டால் அது ஒரு ரெண்டாயிரத்து ஐநூர்ரூவா வரும் ஆமாம் ஆ இல்லை இல்லை இப்போ வந்து ஆள் கூலி வரும் இப்போ வந்து நான் மட்டும் வந்து தனியாக செய்ய முடியாது வந்து கூட ஒரு மூணு பேர்த்த கூட்டிகிட்டு வருவேன் அவங்களுக்கும் நீங்கள் வந்து கொடுக்கணும் மொத்தமாக வந்து ஒரு பத்தாயிரம் ஆகும்ப்பா இல்லை நீங்கள் ரமேஷ் கேட்டு பார்த்திங்கனாவே தெரியும் அவங்க வீட்டில் நான் நல்லா தான் சமைப்பேன் நீங்கள் வந்து உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் ரெம்ப பிடிக்கும் அதனால பத்து ஆயிரத்துக்கு கொஞ்சம் ஆகும் சரி நான் யோச்சு சொல்லுறேன் அப்படியா சரி சரிப்பா சரி நீங்கள் வந்து நான் வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம் வேணும் வெஜ்ஜில் என்னென்ன ஐட்டம் வேணும்னு சொல்லுறிங்களா எத்தனை ஐட்டம் வேணும்னு சரி ஒ சரிப்பா சரி ஓகே சரிப்பா சரி செஞ்சுர்லாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழம சாய்ந்தரம்

ஆ சரிப்ப நீங்கள் பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துருவிங்கல்ல ம் சரிப்பா சரி ஓகே ம்